ஓகே ஷார்ட் டேங்க் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பற்றி எனக்கு தெரியும் அது வந்து ஆக்ஷுவலா பெரிய முதலீட்டாளர்கள் வந்து ஆண்டபிரீனர்ஸ் வந்து எப்படி அவங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸை அவங்களோட மாடல்ஸ் அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவங்க அதில் இருக்கிற டவுட்ஸ் அதைத் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டா அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிணா வந்து அவங்களுக்கு பிராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க அலசி ஆராய்ஞ்சு அந்த ஆண்டபிரீனர்ஸ்க்கு வந்து அந்த பெரிய ப முதலீட்டாளர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அது அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க அது அவங்களோட பிஸ்னஸில் அது இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர பிராஃபிட்டை வந்து இந்த முதலீட்டாளர்ஸ்க்கு வந்து திருப்பிக் கொடுப்பாங்க ஸோ இது இதன் மூலம் வந்து பணம் முதலீடுகள் இல்லாமல் பிஸ்னஸ் ஐடியாஸ் மற்றும் வச்சுருக்கற வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஆக்ஷுவலா